சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாேருக்குமே ஒரு ரோல்மாடலாக இருந்தவர் வந்து அப்துல்கலாம் அவரைவிட பெரிய விஞ்ஞானின்னு வேறு எந்த குழந்தையாலுமே சொல்ல முடியாது அவரை பற்றின அக்னிச்சிறகுகெல்லாம் படிக்கும்போது நமக்கே நம்ம வாழ்க்கையில் ஏதோ விஷயத்த நம்ம சாதிக்கணும் அப்படிங்கற ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படும் அதுமட்டும் இல்லாமல் அவரோட ஒவ்வொரு வார்த்தையுமே அவரோட ஒவ்வொரு கோட்ஸுமே வந்து நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையில் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறது வந்து சொல்கிற மாதிரி சொல்கிற விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணித மேதையில் அப்படின்னு பார்த்தா ராமானுஜம் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அவர் இல்லைன்னா பாதி கணிதமே இல்லைன்னு சொல்லலாம் காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து நம்பர் தியரிலேருந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பை அப்படிங்குறதோட விஷயங்கள் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸே இல்லை ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் தான் இருக்குங்கிறதுல ஆரமித்து அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் இருக்குங்கிறது அதோட கம்ப்ளீஷனே கொண்டு வந்ததே வந்து ராமானுஜம் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அப்துல் கலாமும் சரி கணிதமேதை ராமானுஜமும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாணவனுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருப்பாங்க